அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இலவச ஆடு மாடு வழங்கும் திட்டம் மற்றும் இறைச்சிப் பாதுகாப்பு எந்த வகை வசதி தேவைப்படுது அப்படின் சொல்லிட்டு நம்ம இப்போப் பார்க்கலாம் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் ஆடு மாடு எல்லாத்துக்குமே நார்மலாக தெரியும் ஆட்லருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு உடைய பால் கிடைக்கும் அதே மாதிரி அதனுடைய இறைச்சி கிடைக்கும் அதனால் தான் ஆடு வளர்த்துறாங்க மாடு எதுக்கு வளர்த்தறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாட்லருந்து நம்மளுக்கு சாணம் கிடைக்கும் அதே மாதிரி மாட்டுப் பால் கிடைக்கும் அதே மாதிரி இறைச்சிக்கோசரமும் மாட்டுக்கு வளர்த்துறாங்க இறைச்சி எங்கே அதிகமாக மாட்டு இறைச்சி யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு நெருங்கியமான மாநிலம் ஒன்று இருக்கிறது கேரளாவில் அங்கே வந்து மாட்டு இறைச்சி அதிகமாக பயன்படுத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டில வளர்க்கற மாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போவது ஓகேங்களா இது வந்து வள இப்போ நம்ம வளர்த்துறத்துக்கு நிறைய விவசாயிகளுக்கான நிறைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும் அதுக்கு உதவ உதவ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு திட்டங்கள் நலத் திட்டங்கள் நிறைய வச்சிருக்காங்க பிரதான் மந்திரி ஜீவ யோஜ்னா அந்த மாதிரி திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வளர்த்துற வளர்க்கறத்துக்கொசரம் தீவனங்கள் மற்றும் அந்த மாட்டு வாங்க ஒரு பணமாகவும் அதை பயன்படுத்திக்லாம் ஓகேங்களா அந்த மாடை நம்ம வாங்கிவிட்டோம் இது மாதிரி நம்மகிட்ட இருக்கு இப்போ நம்ம இறைச்சிக்கோசரம் பண்ணலாம் செய்லாண்ட்டு நம்ம இப்போ நிறைய பேர் அதை இது பண்ணிருப்பாங்க நிறைய பேர் அதை வந்து வளர்த்திட்டு ஒரு வியாபாரிகிட்டம் ஒரு இறைச்சி வியாபாரிகிட்டம் கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அந்த இறைச்சி வியாபாரிகள் அந்த இறைச்சியை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடோ மாடோ வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுறாங்க வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு வந்து ஒரு மாடு ஒரு ஆடோ மாடோ ஒரு முப்பது கிலோ இருக்கு இருபது கிலோ மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்க பத்து கிலோ என்ன பண்ணுவாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் வச்சு தான் ஸ்டோர் பண்ண முடியும் பராமரிக்க முடியும் அந்த எப்படி அதை பராமரிக்கலான்னா அதை ஒரு பதாம்படுத்தறத்துக்கு ஒரு கருவி இருக்கு அந்தக் கருவி மூலமாக தான் பயன்படுத்த அதை பாரமரிக்க முடியும் அந்த பதம்பரிக்க அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசெர்வேஷன்னுவாங்க அதை பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிசினில் தான் பண்ண முடியும் ஓகேங்களா அதை நம்ம எப்படி பண்ணலான்னா நம்ம நார்மலாக இப்போ பண்ணுறது ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணலாம் ஓகேங்களா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இப்போ இதை இந்த இறைச்சியை பண்ணலாம் அதை நம்ம பண்ணலைன்னா ஒழுங்காக பண்ணலைன்னா அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்பளுக்கு ஒரு நஞ்சாக ஒரு நன்கு ஐ மீன் எப்படினா பாய்சனாக மாறிரும் ஓகேங்களா இதைப் பண்ணுறத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வியாபாரிகளோ இல்லை விவசாயிகளுக்கிட்டயோ காசு இல்லைன்னா அதுக்கு தான் நம்மளுடைய மானியம் மானியமாக மத்திய அரசும் மாநில அரசும் நிறைய நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அந்த நலத்திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்பளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதைப் பற்றி தான் நாம இப்போ தெளிவாகப் பார்த்தோம் நன்றி